நாங்கள் எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஓதி மலைக்கு போயிருக்கிறோம் அது வந்து மிக தமிழ்நாட்டுலேயே சொல்லணும்ன்னா பெரிய மலைன்னு சொல்வாங்க அங்கே பாதி மலை வரைக்கும் ஏறதுக்கு ச கொஞ்சம் சிரமம் ஈஸியாக இருக்கும் பாதி மலைக்கு போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படியே மேலே போகப் போக ரொம்ப கால்வலி ரொம்ப இருக்கும் ஆனால் போகப் போக கொஞ்சம் நல்லா மேலே போய்ட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேலே சுற்றிப் பாக்கறதுக்கு அதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த மாதிரி இயற்கையான காட்சிகள்லாம் பார்த்து ரசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி கோத்தகிரி கிரிமலை அங்கே போயிருக்குறோம் அங்கே வெறும் பூராவும் பாறை பாறை மேலே ஏறி ஏறி தான் போகணும் அது எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டுக்குள்ளே போய் பாறை நிறைய பாறை இருக்குது அது மேலே ஏறி ஒரு மூணு நாலு மலையை தாண்டி போகணும் அங்கே போனால் அது நல்ல இயற்கைக்காட்சிகள் அப்புறம் இந்த மூலிகைகள் நிறைய இருக்குது அங்கே போனால் உடம்புக்கு ரொம்ப எந்த ஒரு எபெக்ட்டே கிடைக்காது அந்த மாதிரி நல்லா இருக்கும் அது மாதிரி நானும் மலைக்கு போயிருக்குறேன் அதுவும் சென்னிமலைக்கு போயிருக்குறோம் அது நல்லா அதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் ப படியேறி போகும்போது கால்வலி இருந்தாலும் மேலே போகப் போக அதான் நீட்டி நல்லா நல்லாகிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதான் அது இப்போ இந்த மூணு மணிக்கெல்லாம் போயிருக்குறேன் போகப்போக அது நல்லா இருக்குது ஒரு மனதுக்கு மேலே ஒரு குகைக்கோயில் இருக்குது அங்கே போனால் அங்கே தியானம் பண்ணலாம் அங்கே தியானம் பண்ணும் போதும் மனது நல்லா ஃப்ரீயாக இருக்குது ம் ஓகே